எனக்கு வந்து பார்த்திங்கனா படம் பாக்குறது ரொம்ப பிடிக்கும் அதுலேயும் பழைய படத்துலலாம் பார்த்திங்கனா மொதல் காட்சி பார்க்குறதுக்கே ரொம்ப ஆர்வமாக நாங்கள் வெயிட் பண்ணி டிக்கட்டை வாங்கி ஒரு படம் பார்க்குறதுக்கு அந்த கதவை திறக்கும்போது கை நசுக்கிட்டுலாம் போய் ரத்தம் ஒழுகலாம் படம் பார்த்துருக்கோம் வானத்தப்போல படம் எனக்கு இந்த குடும்ப படன்னால் எல்லாமே ரொம்ப பிடிக்கும் அதில் பாட்டு கதைங்க ரொம்ப எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும் வானத்தப்போல படம் விஜய்காந்த் வந்து சூப்பராக நடித்திருப்பாங்க ஒரு அண்ணனாகருந்து எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி பார்த்திங்கனா இந்த முத்துக்கு முத்தாக படம் அந்த படம் ரொம்ப பிடிக்கும் நிறையா படங்கள் வந்து இந்த ஆறு ஃபேமலி ஸ்டோரி படம் அந்த படம் வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதேமாரி பார்த்திங்கனா இப்போ சமீபத்தில் வந்த படம் பார்த்திங்கனா ஜெய்பீம் அந்த படமும் என் பிள்ள போட்டு கொடுத்துதான் படம் பாருங்கள்ன்னு சொல்லிட்டு அந்த படமும் நல்லாருந்துச்சு அதேமாரி இப்போ வர படங்கலாம் கன்டென்ட்டே இல்லாமல் ஒரு கதையே ஒரு இதுவே இல்லாமல் எடுக்கிறாங்க அப்பலாம் பார்த்திங்கனா என்ன எடுக்க முடியுமோ எது நிஜத்தில் நடக்குமோ அந்தமாதிரிதான் எடுத்தாங்க ஆனால் இப்பலாம் நிறைய இந்த இப்போ இப்போ அந்த படம் பார்க்குற விருப்பமே வரமாட்டிங்கிறது படம் வந்து பழைய பழையமாதிரி எடுத்தால்தான் பிடிக்கும் எந்த கிராஃபிக்ஸ்சும் இல்லாமல் இப்போ வந்து பார்த்திங்கனா மாமன்னன் அதுவும் நல்லாயிருந்துது படம் பிடிச்சிருந்துது அதலாம் போட்டு வந்து ஓடுகிற டிரெயின்லேருந்து குதிக்கிறதுலாம் பார்த்தா சுத்தமாக எனக்கு பிடிக்காது படங்களை விரும்பி பார்ப்பேனா அது கதை நல்லாயிருக்குணும் குடும்ப கதையாகருக்குணும் அதுதான் அந்த ஸ்டோரி அந்தமாரி பிடிச்சிருந்துதுனா கண்டிப்பாக பார்ப்பேன் அப்போ வந்து பாட்டு வந்து பார்த்திங்கனா நல்ல அர்த்தமாக தெளிவாக கேட்டாலும் நிறைய அர்த்தங்கள் இருக்கும் ஒரு பாட்டில் இப்பலாம் அர்த்தமே இல்லாமல் பாட்டு எழுத ஆரம்பித்துட்டாங்க பழைய பாடல்கள் கேட்டாலும் இன்னும் அந்த வரிகள்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கும் அதில் அர்த்தங்கள் நமக்கு கிளியராக ஃபுல்லாக தெளிவாக புரியும் ஆனால் இப்போ வர பாட்டுங்கலாம் என்ன வரிகள் வருதுனே ஒன்றும் புரியல என்னயிருந்தாலும் பழைய காலத்து படத்தை வந்து நம்ம புதுப்பட ஈடிற்கு கண்டிப்பாக கொடுக்க முடியாது அந்த கால படம்னா அது படந்தான் அப்படி ஒரு நல்ல மனதுக்கு திருப்தியாகருந்தா மாதிரி இருக்கும் நிறையா படம் சொல்லிகிட்டு போகலாம் அண்ணாமலை படம் பாஷா படம் அப்புறம் வானத்தப்போல நிறைய ஃபேம்லி பேஸ்ட்டு கதையே எனக்கு பார்க்க பிடிக்கும் அதேமாரி இந்த லவ் ஸ்டோரி கதையும் பல கதைகள் பார்ப்போம் காதல் கதை காதல் கதையும் பார்ப்பேன் ரஜினி படம் ரொம்ப விரும்பி பார்ப்பேன் ஆனால் நான் ரஜினி படமும் கமல் படமும் நான் நிறையா பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஃபேம்லி ஸ்டோரீஸ் வந்து பார்த்திங்கனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் நிறைய படங்கள் வந்து தேட்டருல போகும்போது நான் கை சி கை நசுக்கிலாம் போய் நாங்கள் ஓடிப்போய் பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு மொதல் காட்சியை பார்க்குறதே அவ்வளோ சந்தோஷமாருக்கும் நிறைய சம்பவங்கள் நடந்துருக்குது அதலான் சொன்னால் சொல்லிட்டே போகலாம் ஃபஸ்ட்டு நாங்கள் போய் பார்த்துட்டு அதுக்கப்றம் கொஞ்ச நாள் போனோடனே கூட்டங்கள்லாம் கம்மியானோடனே நாங்கள் வந்து எங்கள் குடும்பத்தோடு கூட்டிப் போய் எல்லோருக்கும் அந்த படத்தை காட்டி கூட்டிட்டு வருவேன் அப்போ நம்மளுக்கும் சந்தோஷமாருக்கும் நம்ம நல்ல படம் பார்த்ததுக்கு நம்ம பிள்ளைங்களும் நல்ல நல்ல படம் பார்த்துட்டுன்னு சொல்லிட்டு தேவர் மகன் படம் தேவர் மகன் படம் வந்து பார்த்திங்கனா அதாவது நாட்டாமை படம் இந்த எல்லா படமும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்காக நல்ல ஒரு கதை நல்லா போகும் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிக்கும் தெய்வத்திருமகள்ன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க அந்த கதையும் அவனுக்கு ஒரு பிள்ளையும் எப்படி வளர்க்குறதுன்னு சொல்லிட்டு அதேமாரி தேவர் மகனும் அதுவும் நல்லாயிருக்கும் அந்த படமும் அப்புறம் இந்த இண்டியன்னு சொல்லிட்டு ஒரு படம் எடுத்தாங்க அதுவும் எனக்கு வந்து எனக்கு வந்து பார்த்திங்கனா காக்கா முட்டை அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் காக்கா முட்டை அது வந்து படம் அந்த படம் பார்த்திங்கனா நடுத்தெரு பசங்கள் வந்து ஒரு பெரிய கடையில் போய் சாப்பிடுற பொருளை வெளியேருந்து பார்த்துட்டு அவங்க சாப்பிடுறப்போ ஆசையாகருக்குனு சொல்லிட்டு இருப்பாங்க ஆனால் அந்த கடைக்குள்ள போக முடியாது அதுக்கு வந்து அந்த ரெண்டு பேர் அந்த பிள்ளைங்க வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க நம்ம அந்த கடையில் போய் எப்புடின்னா காசு கொடுத்து சாப்பிடுணுன்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஆனால் அவங்க போட்டிருக்க டிரெஸ்ஸை பார்த்துட்டு உள்ளே போகும்போது விரட்டி அனுமிச்சிருவாங்க அதுக்காகவே அவங்க வந்து சம்பாரித்து அதை சம்பாரித்துட்டு அவங்க வந்து போய் அந்த கடையில் உட்காந்து சாப்பிடும்போது அவங்க துரத்தி அமுச்சுருவாங்க இங்கலாம் வரக்கூடாது நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா யாரோ வீடியோ எடுத்து போட்டு அதை பெரிய இதுவாக்கி அப்புறம் அவங்களே வரவச்சு அவங்க சாப்பிடுவாங்க அவங்க சாப்பிட்றதுக்கு சாப்பிடுணுன்னுருக்குனு அவங்க ஆயா கிட்ட சொல்லியிருக்காங்க ஆயா வந்து தோசை ஊற்றி அதில் வந்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு கொடுத்து இதாண்டா பீசான்னு சொல்லிட்டு அது இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டி இது பண்ணாங்க ஆனால் அவங்க அந்த பீசாக் கடைக்கு போய் ரெண்டு வாய் பீசா சாப்பிட்ட உடனே இதுக்கு நம்ம ஆயா செஞ்ச பீசாவே ரொம்ப நல்லாயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சி அதேமாதிரி வந்து பார்த்திங்கனா மதராசப்பட்டினம் படமும் நல்லாயிருந்துச்சு அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது வந்து பார்த்திங்கனா இந்த இது வெளிநாட்டு ஆளுங்க இருக்கும்போது பிரிட்டிஷ் காலத்துலருந்து எடுத்த படம் அது நல்ல படம் ரொம்ப பிடிக்கும் அதேமாரி மெட்ராஸ் படம் இப்போ சமீபத்தில் பார்த்தது வந்து மெட்ராஸ் படம் அந்த ஒரு சுவுருக்கோசரம் எவ்வளோ ஒரு உயிரிழப்பு பிரச்சனைகள் சமாளித்து வந்துருக்காங்கன்றது அது நல்லா எடுத்திருப்பாங்க உண்மைக் கதைகள்லாம் எடுத்திருக்காங்க அந்த படத்தில் ரொம்ப பிடிக்கும் அதேமாரி வந்து பார்த்திங்கனா இப்போ வந்து நிறைய படங்கள் அதாவது ஃபேம்லி நல்லாயிருந்துச்சின்னா நான் வந்து பார்ப்பேன் கண்டிப்பாக இந்த வீரம் படம் அந்த படமும் நான் விரும்பி பார்த்தேன் எங்கள் பொண்ணு ரொம்ப ரசித்து பார்த்துச்சு அந்த படத்தை அப்புறமா வந்து பார்த்திங்கனா கும்கி படமும் நல்லாயிருக்கும் கும்கி கும்கி படமும் ரொம்ப விரும்பி பார்த்தேன் அந்த படம் வந்து ஓரு யானையை வச்சு இன்னொரு யானையை ஓட்டுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அந்த யானை வந்து வளர்ப்பு யானையாகருக்கும் அப்போ அந்த அந்த யானை வந்து ஒரு நாளைக்கு ஓட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு யானையை மாற்றி கொண்டு போவாங்க அப்போ ஒரு காதல் கதை வரும் அதுவும் நல்லாயிருக்கும் நிறையா படம் இதுமாரி பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கனா ராஜா ராணி படமும் நல்லாயிருக்கும் சிம்பிளாக சொல்லணுனா நம்ம சந்தோஷத்துக்கு நம்ம நம்ம வாழறதுக்கு நம்ம சந்தோஷம் கிடைக்குதுனா அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக நம்ம வாழ்ந்துட்டு போகிறா மாதிரி அது ஒரு ஸ்டோரி இருக்கும் அந்த படமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் வந்து மியூசிக் கூட எல்லாமே சூப்பராகருந்துச்சி பாட்டும் ரொம்ப பிடிக்கும் நிறைய படங்கள் நான் விரும்பி நிறைய விரும்பி பார்ப்பேன் நிறைய படங்கள் நான் விரும்பி விரும்பி பார்ப்பேன் ஆனால் படம் காமிச்சால் தேட்டரில் தான் போய் ஃபஸ்ட்டு பார்ப்பேன் அதுக்கப்புறமா நான் வந்து பசங்களை கூட்டு போய் எல்லோரையும் கூட்டு போய் பிடிச்சிருந்தா மட்டுந்தான் பார்ப்பேன் நான் வந்து கடைசியாக பார்த்த படம் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சிற்றம்பலம்ன்னு சொல்லிட்டு படம் பார்த்தோம் அந்த படம் வந்து நல்லாயிருந்துச்சு ஒரு சண்டை காட்சி இல்லாமல் குடும்பத்தில் ஓடுகிற கதையாகவே குடும்பத்தில் கதையாகவேருந்து அந்த பாட்டு வரிகள் எல்லாமே சூப் ரொம்ப நல்லாயிருந்துச்சு கடைசியாக நாங்க எல்லோரும் கும்பலாக போய் பார்த்த படம் அந்த படந்தான் குடும்பத்தோடு போய் பார்த்துட்டு வந்தோம் எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்சிது இப்போ அது டீவியில் போட்டால் கூட எல்லோரும் உக்காந்து பார்க்குறாங்க அந்தளவுக்கு அந்த படம் நல்லாயிருந்துச்சி சண்டை காட்சி இல்லாமல் ஃபேமிலி கதையாக பாட்டு நல்லாயிருக்கவே அந்த படம் எல்லோரும் நல்லா விரும்பி பார்த்தாங்க எங்கள் வீட்டில்